படிப்பை பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்களுக்கு எல்லாமே ஏட்டுக்கல்வி கறிக்கு உதவாது படிப்புக்கு மக்கர் பண்ணக்கூடாது எல்லா பிள்ளைங்களும் படிக்கணும் எதாக இருந்தாலும் ப்ராக்டிகலாக சொல்லித் தரணும் குலந்தைகளுக்கு புரியும்படி சொல்லிக் கொடுத்தா குலந்தைக படிப்பாங்க கல்வித் திட்டங் வெவ்வேறு கல்வித் திட்டங்கள்லாம் வந்துருக்குது பிள்ளைங்களுக்கு என்ன படிப்பு தோணுதோ அந்த படிப்பை பிள்ளைங்கள படிக்க வைக்க வேண்டியது அவங்களுக்கு பிடிச்சப் படிப்பை படிக்க வைக்கிறது மன மனப்பாடம் பண்ணி படிச்சா ஒன்றும் புரியாது மனப்பாடம் ஒண்டி தான் இது பதிஞ்சு எழுத வேண்டியது அதை புரிஞ்சு படிச்சால் நல்லா படிப்பாங்க ஆ பரீட்சையிலையும் நல்ல மார்க் வாங்கலாம் வாழ்க்கைக்கும் உதவும் இப் இப்போ இருக்கிற கல்விக் கல்வியோட வாழ்க்கைக் கல்வி சிறந்ததாக தெரிகிறது அதுக் அதுங்க படிச்சி முடிச்சி போனால் வேலையிலையும் இந்த படிப்புக்கு தகுந்தாப்பில வேலையும் கொடுப்பாங்க அதுக்குத் தகுந்தாப்பில அதுங்களும் புரிஞ்சிப் படிச்சிருந்தால் அந்த வேலையும் ந நல்லா மாதிரியாக செய்வாப்புல நல்ல முறையில் செய்வாப்பில அது அது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கு ப்ராக்டிஸ்ஸும் நிறையா வேணும்